ரசாயன பூச்சிக்கொல்லி மண்ணை அழிக்கின்றன ஆனால் மண் அதை அழிக்கிறது தான் சொல்ல முடியாது ஏன்னா பூச்சி பூச்சிக்கொல்லி நான் அந்த மருந்து அந்த தோட்டங்களுக்கெல்லாம் அடிக்கும்போது அது மண்ணை பாதிக்கும் ஆமாம் அதே இப்போ நம்ம அந்த காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது மாற்றம் வர தான் செய்யுது ஏன்னா எல்லோருக்கும் இப்போ வருகின்ற அந்த காலங்களெல்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல அந்த மருந்தினால இந்த நெல் இது விளைவிக்கிறது காய்கறிகளுக்கு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளெல்லாம் தெளிக்கிறாங்க அது இல்லாமல் இயற்கையாகவே மருந்துங்களை இயற்கை உரத்துலேயே இப்போது இது பண்ணால் எந்தவொரு வியாதியும் வராது மண்ணுக்கும் அழிவு வராது இயற்கை உரம் வழியாவே போட்டு நம்ம வந்து அந்த தோட்டங்களுக்கு பராமரிச்சோம்னா எந்த நோய் நொடியும் வராது ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மண் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால அந்த காய்ங்க எல்லாம் நம்ம அதை சாப்பிட்றோம்னா சாப்பிட்றதுனால கேன்சர் நோய் வருது என்னென்னமோ வியாதிங்கள்லாம் வருது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுல்ல ஆனால் எவ்வளோ வியாதிகள் வருது ஆனால் நம்ம வந்து அந்த முக்கியமாக அந்த இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம்னா அந்த மருந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நாங்கள் தோட்டங்கள்லல்லாம் அடிக்காமல் தவிர்த்துக்கிட்டோம்னா மண்ணையும் அழிக்காமல் காப்பாத்திடலாம் அது மண்ணையும் அழிக்கின்றது அந்த பூச்சிக்கொல்லி வந்து அந்த மண்ணையும் அழிக்குது ஆனா நம்ம இயற்கை உரம் போடும்போது அதுக்கு வந்து நம் மண் இந்த தோட்டம் இது காய்கறிகள்லாம் எதுவும் அழியாம பார்த்துக்கலாம் பின்னாடி வந்து எந்தவொரு பிரச்சனையும் எந்தவொரு வியாதியும் வராது இயற்கை உரத்தில் போடும்போது நம்மளுக்கு அது வந்து நல்ல பெனிஃபிட்டு கொடுக்கும் எந்த வியாதியும் வராது தானாக இயற்கையாகவே இயற்கை பழங்களை காய்கறிகளை நம்ம இயற்கையாகவே சாப்பிட்டோம்னா எந்த வியாதியும் வராது அதேமாரி மண்ணுக்கும் எந்த பாதிப்பும் வராது இவங்க நல்லா இயற்கை முதலே நம்ம சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் இவ்வளோ தான் எனக்கு இது தெரிஞ்சது